எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இரண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அரசு மருத்துவ கல்லூரி செயின் ஜான் மருத்துவ கல்லூரி இருக்குது அது மாதிரி இப்போ பொறியல் கல்லூரி இருக்குது அப்புறம் ஐடிஐ சென்டரில் ஐடிஐ அப்புறம் பிஎம்ஜி காலேஜி அதியமான் காலேஜி இன்னொரு அரசு காலேஜி எல்லாமே நிறைய காலேஜி இருக்குங்க மக்கள் வந்து சிறப்பாக வந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவைப்படுற பாடங்களை வந்து எடுத்து அவங்களே படித்து ஓரளவுக்கு கல்வியில் வந்து முன்னேற்றமாக இருக்குது முன்பை விட இப்போதைய கால கட்டத்தில் வந்து கல்வி துறை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக உயர்ந்து இருக்கிறது எல்லா கிராமத்திலும் பார்த்தா அனைத்து குடும்பங்களிலும் அனைவரும் மேக்ஸிமம் வந்து படிச்சுருக்குறாங்க